நான் மொதல் முதல்ல சமைக்கும்போது அப்போலாம் செல்லெல்லாம் அவ்வளதாக கிடையாது யூடியூப்லாம் பார்த்து வைக்கல எங்கள் பக்கத்து வீட்டு பெரியம்மாவை கேட்டுதான் வெச்சேன் எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போய்ட்டாங்களா அதனால எங்கள் பக்கத்து வீட்டு பெரியம்மாட்ட கேட்டுட்டு கோழிக்கறி கொழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்டுதான் முதல்ல நான் கறி கோழி கறி கொழம்பு வெச்சேன் அதில் என்ன பண்ணிட்டேன் ஒறைப்பு அதிகமாக போட்டுட்டேன் அதனால் ரொம்ப காரமாக போயிட்டு எங்கள் அப்பாவும் என் தம்பிலாம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது சரியான காரம் அதுதான் நான் ஃபஸ்ட்டு வெச்ச கொழம்பு